ஹலோ குட் மார்னிங் சார் விஜய் ஸ்கூல் ப்ரின்ஸ்பல்லா ஆ ஹலோ சார் நாங்கள் கிருஷ்ணகிரிலந்து பேசுகிறோம் எங்கள் எங்கள் பையன் டென்த்து இங்கே பிவிஎஸ்சி ஸ்கூலில் முடிச்சுருங்காங்க ப்ளஸ் ஒன் வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்த்துலான்ருக்கோம்

த்ரீ ஃபிஃப்ட்டி எடுத்துருக்கார் சார் ஆமாம்ங்க சார் உங்கள் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் எஜிகேஷன் நல்லா இருக்குன்னு கே பண்ணியிருக்கோம் இம்ப்ரூமென்ட் பண்வா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்துலான்ருக்கோம் சார் நான் இங்கே நி இங்கே எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிட்டுருந்தேன் இப்போ பசங்கள்லாம் உங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிட்டுருக்காங்க அந்த பசங்க கொஞ்சம் நல்லா இம்ப்ரூ ஆயிருக்காங்க அதேமாதிரி என் பையனும் இம்ப்ரூ ஆவான்னு சொல்லி உங்கள் ஸ்கூலில் சேர்த்துரதுக்காக கூபிட்டு வரோம் சார் இல்லைங் இல்லைங் சார் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான சார் உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்துறோம் அவன் நல்லா படிப்பான் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹார்டுஒர்க் பண் ஹார்டுஒர்க்கு கொடுத்திங்னா அவன் நல்லா இம்ப்ரூ ஆயிடுவான் சார் மேக்ஸ் பயாலஜி சார் சரி கம் சரி கம் கம்ப்யூட்டர் செகண்ட் க்ரூப் சார் சரிங்க சார் உங்கள் ஸ்கூல் டைமிங்கெல்லாம் சார் ஆ சரிங் சார் பஸ்ஸெல்லாம் அவைளபில் இருக்கா சார் ஆ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் சார் எங்கள் வீடு கிருஷ்ணகிரியில தான் சார்ருக்கும் ஆமாம்ங்க சார் ம் சரிங்க சார் தேங்க் யூ சார்